இன்றைய தலைமுறையும் அன்றைய தலைமுறையும் வித்தியாசம் என்னன்னா எங்க எங்கள் காலத்துலயெல்லாம் நாங்கள் பெரியவங்கள் சொல்கிறதை கேட்டுட்டு சரி சொல்லுங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேக்கிறோம் நாங்கள் சொல்கிறத அவங்க சொல்கிறத நாங்கள் கேட்டுட்டு நடப்போம் இப்போ இந்த பசங்கெல்லாம் என்ன சொல்வாங்க அவங்க சொல்கிறதுதான் பெரியவங்க கேட்கிற மாதிரி அவங்க பேசுவாங்க நான் சொல்கிறத தான் எல்லாம் கேட்கணும் நான் சொல்றது தான் கெத்து நான் பண்ணுறது தான் கெத்து நீங்கள் எப்படி சொல்லலாம் நான் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பேசுவாங்க ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டு ஒழைச்சி சம்பாதிப்போம் அவங்க ஈஸியாக சம்பாரிக்கணுனு நினைப்பாங்க நாங்கள் செய்யுற வேலை தான் சரி நீங்கள் செய்யுற வேலை தப்புன்னு சொல்வாங்க ஆனால் நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு தான் ஒழைச்சி முன்னேறி வந்துட்ருக்கிறோம் ஆனால் இப்பத்து பசங்கள் கஷ்டப்படாமயே முன்னேறணும்னு பாக்கிறாங்க ஆனால் அது அவ்வளோக்கா சாத்தியம் ஆகாது கஷ்டப்பட்டால் தான் எதாக இருந்தாலும் கிடைக்கும் கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது அதே மாதிரி கல்யாணம் பண்ணுறது அப்படிதான் அப்பத்து ஆளுங்க அப்பத்து ஆளுங்கெல்லாம் அம்மா அப்பா பார்த்து சொல்கிற பிள்ளைங்கள கல்யாணம் பண்ணுவாங்க நூற்றுல ஒன்று ரெண்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவாங்க பாக்கி ஆளுங்கெல்லாம் அப்பா அம்மா சொல்கிறத கேட்பாங்க ஆனால் இப்போ காலங்களில் அப்படி இல்லை அவங்க பார்த்து கூட்டிட்டு வர்ற பொண்ணை பார்த்து தான் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படி இல்லைனா கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுறாங்க எத்தனை நாளுக்கு இருக்கிறாங்க கொஞ்சம் நாள் வாழ்கிறாங்க மீதி நாள் டைவஸ் பண்ணிடுறாங்க அப்பத்து ஆளுங்கள் அப்படி இல்லை கஷ்டமோ நஷ்டமோ நெட்டையோ குட்டையோ குடிகாரனோ யாராக இருந்தாலும் சரி அவங்க கூடதான் வாழ்ந்தாகணும்னு இருக்கிறாங்க இப்பத்து ஆளுங்களாம் அப்படி இல்லை ஒரு சின்ன சண்டை போடான்னு கேட்டால் டைவஸ் வாங்கிடுறாங்க போடின்னு சொன்னால் டைவஸ் வரைக்கும் வாங்கிடுறாங்க இந்த காலத்தில் அந்த மாதிரி அந்த காலத்தில் அந்த மாதிரி ஆனால் எங்களுக்கு இப்பத்து பசங்கள் பண்ணுறது எங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகாது அப்பத்து ஆளுங்கள் பேசுறது நல்லா இருக்கு இப்பத்து அவங்க பண்ணுறது சாத்தியமே வராது அது சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாங்க உங்கள் வேலையை பாருங்கள்ன்னு சொல்வாங்க எதுக்கு நம்ம போய் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு நம்ம உங்கள் வேலையை பாருன்னு சொல்லி நாங்கள் தலையை குனிஞ்சுட்டு வந்து உட்கார்றதுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணாமலேயே விட்ருவோனு அவங்களா பாக்கிறாங்க அவங்களா பண்ணி அவங்களே திருந்தி சரியாகிகிட்டும் அவ்ளவு தான் அந்த காலத்து ஆளுங்களுக்கும் இந்த காலத்து ஆளுங்களுக்கும் வித்தியாசம் வேற ஒன்றும் இல்லை அவ்ளவு தான்